நேரம் குறைவாக இருக்கும்பொழுது வெள்ளை ரவை கோதுமை எது இருக்குதோ அதுக்கு தகுந்தாற்படி நான் வேணுங்கிறத நம்ம அளவுக்கு செய்கிறக்கான வாய்ப்பு என்ன இருக்கோ அதை பார்த்து சிம்ப்ளாக இருக்கிறத செய்வேன் தக்காளி தொக்குன்னால் தக்காளி டக்குனு தக்காளியை வேக வைச்சு தோல் எடுத்துட்டு அதை செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை வந்து வெட்டி செய்கிறதுன்னா அதை வெட்டி செஞ்சுக்கலாம் அதிகமாக தேவையில்லை மிளகாயும் இதுவும் இருந்தால் போதும் நல்லா காரங்கீரம் போட்டு செஞ்சுக்குவேன் அப்புறம் அவல் உப்புமா வந்து ரொம்ப சாதா இது இப்போ ஈஸியான வேலை அது ரொம்ப அவலை நினைச்சும் செய்யலாம் சிலது வந்து ஊற வைச்சு செய்கிறதும் உண்டு ஊற வச்சுட்டு அதை வெங்காயம் மிளகா வெட்டி போட்டு செஞ்சுக்கறது லெமனை புழிஞ்சுக்கூட செஞ்சுக்குவேன் அதேப்போல் ராகிக்கூழ் ரொம்ப சந்தோஷம் ராகிக்கூழ் வந்து உடனே தண்ணியில் கரைச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு வேண்ணால் தேங்காய் எதாவது போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்குறேன் நல்லா நீட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு அரிசியும் போட்டு சமைத்து நல்லா அதாவது வேக வைச்சு கஞ்சி மாதிரி குடிக்கும்போது அது ரொம்ப ஹெல்தியான உணவுக்கூட அதை நான் சா அதே செஞ்சுக்குவேன் அப்புறம் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கூட அரை மணி நேரம் ஆகிறதனால பிணைஞ்சி வச்சுட்டு அது டயத்தை அனுசரித்து செஞ்சுக்குவேன் ப்ரெட் சில நேரங்களில் ப்ரெட் வாங்கிட்டு வந்து கூட அதாவது இல்லையா டக்குனு போய் வாங்கிட்டு வந்து ப்ரெட் எல்லாம் பிச்சு போட்டு வெங்காயம் மிளகா தக்காளியெல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கறக்கு நீட்டாக இருக்குது அது நல்லாயிருக்கும் வெள்ளை ரவை வந்து அவ்வளோக்கா இது பண்ணுறது கஷ்டம் அதாவது லேட்டாகும் பிடிக்கும் கோதுமை ரவையும் அதே மாதிரி தான் ஈஸியான வேலை செஞ்சு அதை வந்து குரும இது வைச்சு வெட்டி வெங்காயம் மிளகா வெட்டி நீட்டாக அதை வந்து நல்ல பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கறேன் அதை வந்து செய்யும்போது ஈஸியான வேலை அது ஒன்று தான் அது ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது பச்சை மிளகாய் இருந்தாலும் இது தக்காளியும் போட்டு நல்லா வேக வைச்சு நல்லா கடையும் போது அது ஒரு சுவையான உணவு கிடைக்குது அதுதான் டைம் கம்மியாக இருக்கில்ல செய்கிறதுக்கான உணவுகள் இதைதான் நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் அப்பப்போ